நமக்குன்னு ஒரு தனியாக அகௌண்டு க்ரியேட் பண்ணி அதில் வந்து வரவோ செலவோ இல்லை கடனோ எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி நமக்குன்னு ஒரு லெஜ்ஜர் யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணுறாங்க இது நெட் பேங்க்கிங் மூலமாகவும் இல்லை நேரடியாகவோ பண்ணுறாங்க பேங்க் அண்ட் இன்சூரன்ஸ் செக்டார்ஸில் அது எக்ஸ்ட்ரா நம்ம பே பண்ணுறதா வந்து க்ரெடிட்டாக வச்சுக்கிறாங்க நம்ம நம்மகிட்டேயிருந்து எடுக்கிறது நம்மகிட்டேயிருந்து எடுக்கிறத டெபிட்டாக அவங்க வச்சுக்கிறாங்க அவங்க பேங்க் சைடில் அது நமக்கு நிறையா வந்ததுன்னால் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அதுவே கம்மியானது அப்படின்னா நம்மகிட்டேயிருந்து இன்ட்ரெஸ்ட் வாங்கிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி தான் ஹேண்டில் பண்ணுறாங்க பேங்க் அண்டு இன்சூரன்ஸ் செக்டார்ஸில் இன்சூரன்ஸ் பொறுத்தவரைக்கும் ப்ரீமியம் ப்ரீமியம் பேமெண்ட்டாக எடுத்துக்கிறாங்க பேங்க்கிங்கில் பொறுத்தவரைக்கும் நம்மளோடய காசை டெபிட் அண்டு க்ரெடிட் பேஸிஸில் எடுத்துக்கிறாங்க நம்ம பிஸ்னஸில் ஓவராக நம்ம எடுத்துகிட்டோன்னா அது ஓவர் ட்ராஃப்ட் ஆகும் அனலைஸ் பண்ணிக்கிறாங்க ஓவர் ட்ராஃப்ட்டு லிமிட்டு கொடுத்து அது நமக்கு கடன் கொடுக்குற மாதிரியும் ஹெல்ப் பண்ணுறாங்க நமக்கு பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு இந்த விதமாகவும் யூஸ் ஆகுது நமக்காக இதனால நமக்கு வெளியில் கடன் தொல்லை கம்மியாகுது இங்கேயே நமக்கு வேணுங்கிற காசு கிடைக்கிறதுங்கறதுனால நம்ம ட்ரான்ஸாக்ஷன் நல்லபடியாக பண்ணிணோம் பிஸ்னஸில் அப்படின்றதும் இருக்குது இந்த பட்ஜெட் நம்மளோடதில் எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா அதுக்கு அந்த ஓவர் ட்ராஃப்ட் லிமிட் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் ஒன் ஆர் டூ டேஸ்ஸுக்கு ஹெல்ப் பண்ணும் நம்மளோடய பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு இதுதான் என்னுடைய கருத்து